சொல்லுங்கம்மா சரிங்கம்மா சரிங்கம்மா சரிங்கம்மா அப்படிங்களாம்மா சரி சரிங்கம்மா எங்கே ஹவுஸிங் போர்டில் எந்த ஏரியாம்மா நகருங்களா சரிங்கம்மா சரிங்கம்மா கட்டிடலாம்மா பர்ஸ்ட்டு நீங்கள் மேலே ஆல்ரெடி இருக்காம்மா அடிஷனலாக செப்பரேட்டாக போடணுமா அது செகன்ட் ஃபர்ஸ்ட் ஃபுளோரு தானேம்மா ஓகே ஓகே நீங்கள் வெறும் பத்துக்கு பத்து என்னமாதிரி பிளானும்மா அது ஏதாவது ரெஸ்ட் ரூம் மாதிரியா இல்லை பெட்ரூம் மாதிரியா ஸோ கெஸ்ட்டுங்க யாராவது வந்தால் ஸ்டே பண்ணுற மாதிரி ஓகே ஓகே ஓகே ஸோ ஆல்ரெடி ஸ்டெப்பெல்லாம் இருக்குதுல்லம்மா ஸோ அது நமக்கு செலவு இருக்காது ஸோ கீழே சரிம்மா சரிம்மா ஒன்றும் இல்லைம்மா நீங்கள் பத்துக்கு பத்து கீழே எவ்வளோ சைஸ் வரும்மா கீழே அந்த ஸ்டெப்புக்கு கீழே அது அது என்ன ஒரு ஒரு ஆறுக்கு ஆறு இருக்குமா சரிம்மா நான் ஒன்றும் இல்லை ஃபர்ஸ்ட்டு இதை பண்ணிக்கங்க அதில் ஏதாவது மீதி அவர் திங்க்ஸ் வைச்சிக்கூட கீழே பிளான் பண்ணிக்கலாம் எப்போது கட்டலான்ருக்கீங்கம்மா ஓகே ஓகே இனி இப்போ பட்ஜெட் சொல்லிவிட்டா நீங்கள் அதுக்குத் தகுந்தமாதிரி வைச்சிக்கிறீங்களா இல்லை நான் நேரில் வந்து பார்க்கட்டுங்களா ஒரு அப்ராக்ஸிமேட்டா எவ்வளோ ஆகும்னு தெரியணும் ஓகே ஓகே சரிம்மா சரிம்மா ஓகேம்மா ஒன்றும் இல்லைம்மா இப்போ பத்துக்கு பத்துனாலே உங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு நாலு லட்சரூபா ஆகிடுமா ஏன்னா சின்ன உங்களுக்கு சிமென்ட் பார்த்திங்கனா மெயின் சான்ட் இப்போலாம் மணல் கிடைக்கிறதில்லைம்மா டிமாண்ட்டு ஸோ சிமென்ட் பார்த்திட்டிங்கனா ஒரு நூறு மூட்டை தேவைப்படும்மா நூறு இல்லை ஒரு நூற்றைம்பது மூட்டையோ தேவைப்படும் எம்சான்ட் வேணும்னா எடுத்துக்கலாம் எம்சான்ட் மற்றபடி டைல்ஸ் போடுற மாதிரியா டைல்ஸ் மாடல் ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஸோ டைல்ஸ் நீங்களே வாங்கி கொடுத்துர்றீங்களா நம்ம ஏதாவது நீங்கள் மாடல் சொல்லுங்கள் நான் வாங்கிக் கொடுத்துர்றேன் நம்ம இல்லை உங்களுக்குத் தெரிஞ்ச இடத்தில் நீங்கள் சொன்னாக்கூட ஓகே நாங்கள் வந்து எடுத்துக்கிறோம் ஸோ மெட்டீரியலு நீங்கள் வாங்கிக் கொடுத்துட்டு எல்லாம் நான் பார்த்துக்கிறதா ஒரு மூணுல இருந்து நாலு லட்சரூபாய் ஆகும்மா இல்லை நாங்கள் மெட்டீரியல் வாங்கிக்கிறோம் சார் நீங்கள் லேபர் மட்டும் சொன்னீங்கனா ஒரு எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஆகும்மா ஏன்னா மேஸ்திரிங்க ஒரு ஆளுக்கு குறைஞ்ச பட்சம் லேபர் வந்து தொள்ளாயிரம் ரூபாய் தர்றோம் ஒருத்தருக்கு குறைந்தபட்சம் எங்களுக்கு ஒரு பத்து பதினைஞ்சு நாள் ஆகிரும் ஸோ அதுக்குத் தகுந்த மாதிரிதான் பண்ணேன் சொல்லுங்கம்மா நல்லா பெஸ்ட்டாக பண்ணித்தர்றேன் சொல்லுங்கள் அப்படிங்களாம்மா சரி சரி சரிங்க ஓகேம்மா ஓகேம்மா அது ஒன்றும் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா பெஸ்ட்டாகவே நீங்களே வாங்கிக் கொடுங்க ஒர்க் பார்த்துட்டு நீங்கள் இது பண்ணலாம் சரிம்மா நான் கண்டிப்பாக மன்டே வந்துடுறேம்மா வந்து பாத்துடுறேன் ஓகேம்மா ஓகேம்மா ஓகேம்மா ஆல்ரெடி கீழே வீடு செஞ்சுருக்கீங்க உங்களுக்கு எல்லாம் ஓரளவுக்கு ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணதுனால உங்களுக்கு ஈசியாக இருக்கும் திங்க்ஸ் ஸோ கம்பியில் இருந்து எல்லாம் நீங்கள் பார்த்துக்கிறீங்க ஸோ எங்களுக்கு லேபர் ஒர்க் மட்டும் கண்டிப்பாகம்மா நான் பெஸ்ட்டாக பண்ணித் தர்றேன் எங்களோட இது கேட்டுக்கூட பாருங்கள் நாங்கள் சதுர்த்திக்குள்ளே தான் பண்ணுறோம் அதைவிட கம்மியாக நாங்கள் யாரும் வேறு யாரும் பண்ண மாட்டாங்க வந்து பாக்குறேம்மா உங்ளுக்கு கொட்டேஷன் கொடுக்குறேன் ஓகேம்மா கண்டிப்பாகம்மா எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு கொடுங்கம்மா நான் பண்ணித்தர்றேன் பெஸ்ட்டாக ஓகேம்மா நான் வர்றேன்மா நேரில் பேசிக்கலாம் ஓகே